கலாச்சாரம் அப்படிங்கறது ஒ ஒருத்தருக்கு ச மட்டும் சொந்தமானது இல்லைங்க அது மூன்று விதமாக பிரிக்க கிறிஸ்துவர் முஸ்லீம் இந்துக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க முஸ்லீம் அப்படின் எடுத்துகிட்டிங்கனா பக்ரீத் பண்டிகை ரம்ஜான் பண்டிகை இது சிறப்பாக அவங்க செஞ்சு முடிப்பாங்க கிறிஸ்துவர் அப்படின்னு பார்த்திங்கனா நியூ இயர் கொண்டாடுவாங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க அப்புறம் இந்த மாதிரி அவங்க இது கலாச்சாரம் அப்படியே வந்துகிட்ருக்குதுங்க ரெண்டாவது இந்துக்கள் அப்படின் பார்த்துட்டா இந்துக்கள் பொங்கல் தீபாவளி கோகுலஷ்டமி நிறைய இந்த மாதிரி விசேஷங்களை அவங்க தனியாக அவங்க மத ரீதியாக செஞ்சுக்கிட்ருப்பாங்க இவங்க எல்லாேருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கலாச்சாரத்தை பின்பற்றுவாங்க இது வந்து இப்போது நேற்று வந்து வர்லை முதல்ல காலந்தொட்டு இப்படியே இருக்கிறதால அவங்க அப்படியே அதையும் கடைபிடிக்கிறாங்க இவர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க மதம் சம்பந்தப்பட்ட பூசாரிகள் மத குருமார்கள் ஃபாதிரியார்கள் இவர்களெல்லாம் அவங்கவங்க மதத்தை சார்ந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செய்வாங்க இந்துக்கள் எடுத்துகிட்டனா ஐயர்கள் மற்றும் பூசாரிகள் இப்படி அவங்க க மத சம்பந்தப்பட்ட சடங்குகளையும் இதெல்லாம் செய்வாங்க இவங்க முஸ்லீம் எடுத்துகிட்டிங்கனா அவங்க குருமார்கள் அவங்க வந்து ஒவ்வொன்றையும் அவங்க மதப்படி என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத அவங்க வந்து செய்வாங்க கிறிஸ்துவர்கள் அப்படின்னா ஃபாதிரியார் ஃபாதிரியார் வந்து அவங்கவங்க கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு இவர்கெல்லாம் பூஜையை வச்சு சிறப்பாக செய்வாங்க